எனக்கு ரொம்ப தெரிஞ்ச நாட்டுக் கோழின்னா சண்டைக்கோழி அது நல்லாயிருக்கும் அந்தக் கோழி வந்து சண்டக்கோழின்னாவே அதுங்க சின்ன வயதுலேருந்தே ட்ரைன் பண்ணுவாங்க அந்தக் கோழிய அந்தக் கோழிய வந்து நல்லா நல்லா தீனிலாம் போட்டு அது இல்லாமல் ஹீட் ஆகாம இருக்கிறத்துக்கு வந்து தண்ணியில் போட்டு நனைப்பாங்க தண்ணியில் போட்டுன்னால் முழுசா போடமாட்டாங்க சு சும்மா கால் உடம்பு மட்டும் தண்ணிலேயே இருக்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் வைப்பாங்க அது இல்லாமல் சண்டக்கோழின்னாவே அந்த பின்னாடி இருக்கற முடி வந்து நீளமாகருக்கும் அதுக்கப்புறமா மூக்கலாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா சண்டக்கோழின்னு கண்டுபிடிக்கலாம் அதே கருங்கால் கோழின்னா அதுவும் பார்க்கறத்துக்கு நல்லாயிருக்கும் அதோடு சண்டக்கோழி தான் நல்லாயிருக்கும் சண்டக்கோழி வந்து எப்போயுமே அது கோழி இனத்துலேயே அது ஒரு தனிப்பட்ட மாதிரி இருக்கும் வளர்றத்து கொஞ்சம் ஹைட்டாக வளரும் அதேமாதிரி கோ நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் சண்டைப் போடுறத்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்